அதாவது விளம்பரம் கொடுக்கறதுனாலயும் இந்த சக்தி மசாலா ஆச்சி மசாலா காபித்தூள் நரசூஸ் காபி இன்ஸ்ஸுட் காபி இதல்லாம் வந்து அவங்க விளம்பரம் கொடுக்குறதுனால சோப்பு வகைகள் ரின் சோப்பு இது எல்லாம் வந்து கொடுக்குற அவக விளம்பரம் பண்ணுறதுனால நாங்கள் விரும்பி நாங்கள் அதை வாங்குறோம் அதனுடய நம்ம தீமைகளில் அவங்களே சொல்லுறாங்க அதுவும் நாங்கள் விளம்பர படுத்தறதுனால போட்டு எங்களுக்குஅது நல்லதாக இருக்கிறதுனால நாங்கள் விளம்பரம் பார்த்தே வாங்குறோமுங்க